செல்லப்பிராணிகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது செல்லப்பிராணிகளை பிடிக்கும்னா எப்படி சொல்கிறதுன்னா செல்லப்பிராணி ஏங்கூடயே அது வந்து ஜாலியாக அதுகூடயே விளையாண்டுட்டு அது அதுகூடயே நிறைய விஷயங்களை நம்ம சொல்லித்தரவும் அது கேட்கவும் அதை ட்ரெய்னிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லப்பிராணிகளை பிடிக்கிறதுல எனக்கு எதுனால் டாக்ஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வளர்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கும் அதை வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் அதை நம்ம சொல்றதை பற்றி கேட்கறத கேட்கறதுக்குமே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை நம்ம சொல்கிறதும் நம்மளை எல்லாம் வீட்டிலலாம் பார்த்துக்கும் அதுவும் இல்லாமல் அது நம்ம நம்ம எப்படி வேணும்னாலும் நம்மளை யாராவது அட்டாக் பண்ணுறமாரி இருந்தாலும் அது வந்து நம்மள பாதுகாத்துக்கும் அதனால எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் செல்லப்பிராணிகள்ல நாம் எங்கே போனாலும் அதுகூடயே கூட்டு போகலாம் ஊருக்கே இந்த மாதிரி போறமாதிரி இருந்தாலும் அதைவுட்டுட்டு மத்தபடி அது வீட்டை பார்த்துக்கும் நம்ம ஜாலியாக போய்ட்டு வர்லாம் நம்ம நல்ல செல்லப்பிராணிகளை ஏதோ ஒன்று டாக்ஸாக வளர்த்துக்கிட்டா அது நம்மளுக்கு மிகவும் நல்லது